ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மூணு மூணு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிநாலு